நாமக்கல்லில் லாரி கட்டுமான தொழில் அதிகமாக நடந்துட்டிருக்கு அது இல்லாமல் கோழிப்பண்ணை முட்டை உற்பத்தி அதிகமாக நடந்துட்டிருக்கு விவசாயம் பார்த்திங்கன்னா கரும்பு உற்பத்தி நெல் உற்பத்தியில் ஒரு நல்ல ஒரு உற்பத்தி செய்கின்ற மாவட்டமாக கூட நாமக்கல் இருக்குது அது இல்லாமல் வந்து கரூர் நாமக்கல் அருகில் உள்ள கரூரில் பேப்பர் மில் ஆலை இருக்குது அதுவும் இல்லாமல் கரும்பாலை வந்து மோகனூரில் இருக்குது அந்த கரும்பாலையில் வருகின்ற சக்கையை வந்து பேப்பர் தயாரிக்க அனுப்பி பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாமக்கல்லில் நிறையா தொழில்சாலைகள் வந்து நிறையா இருக்குது நன்றி